பழைய தலைமுறையில் நிறைய பொறுப்புகள் இருந்துது அவங்களுக்கு பொறுமையும் இருந்தது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் இருந்துது குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும் கூட்டு குடும்பமாக இருக்கணும்ன்னு நினச்சி குடும்பத்தை கொண்டு போனாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போனாங்க அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப இதாக போயிட்டுருந்துது இப்போது இருக்குறவங்க இப்போ இளைய தலைமுறையில் எல்லாம் அவசரமாக இருக்குது அவங்குளுக்கு என்னா ஆசைப்பட்டாலும் அதை அப்போவே கிடைக்குனுன்னு நினச்சி பிடிவாதமாக இருந்து ரொம்ப பிடிவாத குணத்தோட இருக்கிறாங்க அது அப்போவே செஞ்சாகணும் வாங்கியாகனும்னு நினைக்குறாங்க எல்லாம் அவங்க குடும்பம்னா என்னானே தெரியறதில்ல ஒரு காசு பணத்தோடய கஷ்டம் என்னனு தெரியறதில்லை அவங்க நெனைக்குறது வேணும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க அதலாம் எங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி நினைக்குறாங்க ஈசியாக ஒருத்தரை பார்த்தா அந்த வயசுக்கு என்ன தோணுதோ அது தோணுது அப்போவே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம்னா என்னனே தெரியறதில்ல அவங்களுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க பிடிக்கிலியா அப்போவே வேண்டாம் விவாகரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க அந்த பழைய ஆளுங்ககிட்ட இருக்கிற பொறுமையும் நிதானமும் இவங்ககிட்ட இல்லை ஆனால் இவங்க எல்லாத்துலேயும் சாதிக்குனுன்னு நினச்சி துடிப்பாக இருக்கிறாங்க பழைய ஆளுங்ககிட்ட அந்த சாதிக்கனுன்னு நினைக்கிற துடிப்பும் இது சுறுசுறுப்பும் கொஞ்சம் கம்மியாக அவங்ககிட்ட இருந்தது ஆனால் அன்றைக்கி அந்த அந்த டெக்னாலஜி இல்லாததுனால அவங்ககிட்ட அது இல்லை இன்றைக்கி இது இதுக்கு இவங்க ரெண்டு பேற்றுக்கு இருக்கிற வித்தியாசம் இதுதான் நான் பார்க்குறேன்